இப்போ வந்து நம்ம ஒரு ஊருக்கு போகிறோம் அதில் பைக் இல்லை காரில் போகிறோம் சப்போஸ் பெட்ரோல் இல்லாமல் நின்னுடுச்சுனா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதே மாதிரி அந்த நேரத்தில் நம்பளுக்கு ஃபுட்டு கிடைக்குமா இல்லையானே தெரியாது அந்த நேரத்தில் நம்ப வண்டியோடய பெட்ரோல்தான் பார்ப்போம் சாப்பாடு எந்த அத்தியாவசியம் நம்ப பார்க்க மாட்டோம் அந்த மாதிரி ரொம்ப அப்போலாம் கஷ்டமாக இருக்கும் ச்சீ என்னடா பாதி தூரம் வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சே வண்டி நின்னுடுச்சு எப்பிட்றா தள்ளிகிட்டு போகிறது எப்பிட்றா இது பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம் மேக்ஸிமம் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதே மாதிரி ஃபுட்டுக்கு வந்து நம்ம வண்டியே பார்த்துட்ருந்தா பெட்ரோலு இதுலாம் அலைஞ்சதால ஃபுட்டு கிடைக்காம கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதுக்கு நம்ப கடைக்கு போகணும் அங்கே போகணும் போய் சாப்டணும் அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏனால் திடீர்னு நம்ப எங்கேயாச்சும் அவசரத்துக்கு போகிறோம் அப்போ வண்டி நின்னுடுச்சுனா நம்பளுக்கு அடுத்தவங்கள்ட கேட்கவும் முடியாது அந்த இடத்துல அவங்களும் ஒரு வேலை விஷயமா வந்திருப்பாங்க அவர்கள்ட கேட்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதே மாதிரி இப்போது நம்பளோடைய நம்பளோடய இதுக்கு தேவைனா நம்பதான் இது பண்ணிக்கணும் அதே மாதிரி நம்ம போகும்போது ஒரு வேலையாருக்கட்டும் ஏதாச்சும் நம்ப கரெக்டா பெட்ரோல் இருக்கா நம்ப வண்டியில் இருக்கா இந்த மாதிரி போகிற இதில் இதாயிடப் போகுது இதுமாதிரி ஃபுட்டுக்கெலாம் ரொம்ப கஷ்டப்பட அங்கே போய் கஷ்டப்படக்கூடாது அந்த மாதிரி போகிற இடத்துல நம்ப இதாக கரெக்டாக போகணும் எப்படி போகணுன்றது இது சொல்லணும்